ஆ ஹலோ ஆ ஹலோ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா ஓகேங்கம்மா நீங்கள் எந்த மாதிரி கோழில்லாம் எதிர்பார்க்குறீங்க நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இருக்குது கருங்கோழி இருக்குது போண்டாக்கோழி இருக்குது இந்த கோ இந்த மூணும் ஆ சரிங்கம்மா அதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கனால் அது கொஞ்சம் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது நல்ல விற்பனை ஆகும் சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா நாங்கள் குறைச்சிக் கொடுக்குறோம் அதே மாதிரி போண்டாக்கோழியும் நம்மகிட்ட வந்து நல்ல விலைல போகுது நாட்டுக் கோழியும் நல்ல விலைல போகுது நம்மள்கிட்ட தரமான உணவுகள் ஆ சண்டைக் கோழியும் நம்மள்ட்ட உண்டு உங்களுக்கு சண்டைக் கோழி வேணுன்னால் நம்ம சரிங்கம்மா சண்டைக் கோழி வேணுன்னால் கூட நம்ம வெளில இருந்து கூட ஏற்றுமதி இறக்கி கொடுத்துக்கலாம் வெளில இருந்து கூட கொடுத்துக்கலாம் ஆனால் வந்து நம்மகிட்ட உணவு வந்து எல்லாமே வந்து இயற்கை முறையில் தான் இருக்கும் அதனால் கோழியும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களோடய வாடிக்கையாளரும் உங்கள்கிட்ட அதிகமாக வந்து விற்பனை அதிகமாக பண்ணிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபரம் என்னென்னு சொல்லிடுறேன் விலை விலை விபரம் என்னென்னு சொல்லிடுறேன் கருங்கோழியோட விலை விபரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிலோவுக்கு ஏற்றதும்மா கிலோ கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எட்நூறுரூவாம்மா கருங்கோழி ஆ கிலோ கணக்கில் வரும் ஆ அதே தான்ம்மா அதே மாதிரி தான் வந்து போண்டாக்கோழில பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரே கொஞ்சம் வந்து விலை கம்மியாக வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா அந்த மாதிரி வரும் கிலோ நீங்கள் அதிகமாக எடுக்க எடுக்க ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா நான் இது சண்டை சேவலும் வந்து நம்மகிட்ட அதிகமாக விற்பனையாகுது அது வந்து பார்த்தீங்கன்னா வைச்சுங்கோங்களேன் அது வ வளர்ந்து நம்ம வந்து அதுக்கு கொடுக்கற உணவை பொறுத்து அதோடய ரேட்டு மாறுங்கம்மா விலை விலை மாறுங்கம்மா அது வந்து ஓனர்கிட்ட இருந்தே நம்ம வந்து நே நேரடியாக வந்து உங்களுக்கு வந்து வாங்கிக் கொடுத்தர்றோம் அதனால் உங்களுக்கு வந்து நல்ல வந்து நல்ல வந்து உங்களுக்கு நல்ல ஏவாரமும் ஆகும் அந்த டைமில் உங்களுக்கு சரிங்கம்மா

ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க வந்து நம்ம ஃபார்மை பாருங்கள் நம்ம ஃபார்ம் வந்து தஞ்சாவூரில் அய்யம்பேட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ அய்யம்பேட்டை பக்கத்தில் வந்து நம்ம ஃபார்மை பற்றி கேட்டீங்கன்னாலே அவங்களே சொல்லுவாங்க ஒரே ஒரு ஃபார்ம் தான் இருக்குது அங்கே வந்தும் ஒரே ஒரு வளர்ப்பு பண்ணை கோழி வளர்ப்பு பண்ணை தான் இருக்குது அங்கேே கேட்டீங்கன்னாலே சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் நம்மள்ட்ட வந்து அதிகமாக வாடிக்கை வைச்சுக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு நம்மகிட்ட வாடிக்கை வைச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து விலை தள்ளுபடி பண்ணித் தர தருவாங்க அதுக்கு நான் பொறுப்பு ஆ சரிங்கம்மா ம் ஆ சரிங்கம்மா கண்டிப்பாகம்மா கண்டிப்பாகம்மா நீங்கள் எங்களை நம்பி வாங்க கரெக்டாக உங்களுக்கு என்ன நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ எந்த தரத்தில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த தரத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும்மா சரிங்களாம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா ரொம்ப நன்றிம்மா அழைச்சதுக்கு எங் ஓ சரிங்கம்மா எங்களை அழைக்கணும் அப்பிடின்னா எங்கள் என்னோடய எண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூற்றி ஏழு ஐம்பது முப்பது எண்பத்தி ஒம்பது இருபத்தி அஞ்சும்மா உங்களுக்கு மே மேலும் எதுவும் தகவல் வேணுன்னால் இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா நன்றிம்மா நன்றிம்மா ஆ ஆ ஓகே